நான் இதுவரைக்கும் பெரிய சாத்னைன்லாம் எனக்குத் தெரிஞ்சு நான் எதுவும் பெரிய சாதனை மாதிரிலாம் பண்ணதில்லைங்க எனக்கு சாதனைன்லாம் எதுவுமே இல்லை நான் பண்ண விஷயம் என்னென்னா எனக்குத் தெரிஞ்சு நான் பண்ணதுல பெரிய சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நாளில் டூ வீலர் கற்றுக்கிட்டேன் நான் அது தான் எனக்குத் தெரிஞ்சு பெரிய சாதனை ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட பெட்டு கட்டி இன்னைக்கு கற்றுக்கிறேன் பார்றா அப்படின்னு கற்றுக்கிட்டு கற்றுக்க ஆரம்பிச்சேன் நான் ஒரே நாளில் டூ வீலர் கற்றுக்கிட்டேன் அது தான் வந்து நான் பண்ண சாதனை வேறு எதுவும் பெருசாக நான் எதுவும் ஆஹா ஓஹோன்ற மாதிரிலாம் சாதனை நான் இன்னும் நான் எதுவும் பண்ணல அப்புறம் எனக்கு எவ்வளோ தூரம் ஓடப் பிடிக்கும் அப்படின்னா நான் பேசிக்காக டெய்லியுமே ரன்னிங் மிஸ் பண்ணாமல் ஓடுற ஆள் மினிமம் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்னா வந்து நான் ஓடிருவேன் டெய்லி காலையில் ஜாகிங் மாதிரி போயிவிட்டு வந்துருவேன் பசங்களோட அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னா குறஞ்சது ஒரு முக்கால் மண் நேரம் இங்கேருந்து போனோன்னா அந்த ஜாகிங் ஸ்பாட்டு வரைக்கும் போயிவிட்டு எங்கள் ஊர்லருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீக்கடை ஸ்பாட் ஒன்று இருக்கு அந்த ஸ்பாட்டு வரைக்கும் ஓடுனோம் அப்படின்னா அங்கே போயிவிட்டு ஒரு டீ குடிச்சிவிட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து இங்கே வந்துருவோம் அவ்வளோ தான் நமக்கு டைமிங்லாம் இல்லை ஓடணுன்னு நினச்சோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சு ஓடிவிட்டு வந்துவிட்டு அதற்கப்பறம் குளிச்சிவிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது தான் அப்புறம் என்னோட லைஃப்பில நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கு வந்து நான் இப்பையிலருந்து ஒரு ஏழு வருஷம் அது தான் நான் டைம் டைமிங் வச்சுருக்கேன் அந்த ஏழு வருஷத்துக்குள்ளே என்னோட ஓன் பிஸ்னஸ் வந்துவிட்டு நான் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராண்ட் ஆக்கி எல்லாருக்கும் சொன்னால் அந்த ப்ராண்டு பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அது தான் வந்து என்னோட டார்கெட்டு வேறு எதுவும் பெருசாகல்லாம் எந்த டார்கெட்டும் இல்லை அப்புறம் ஃபேமிலி வந்து எப்போவுமே நம்ம எதோ வாங்கணுன்னு நினைக்கிறோம் இல்லை எதாவது போகணுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி டைம்ல இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் என்னோட ஆசை என்னன்னா நம்ம எது நினச்சாலும் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் வாங்கணுன்னு நினச்சாலும் போகணும்ன்னு நினச்சாலும் காசுக்காக காசு இல்லைன்னு நம்ம அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணக் கூடாது நம்மளால் நினச்சா போயிவிட்டு வந்துரணும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நான் அமைச்சிக்கணும் அது தான் வந்து என்னோட டார்கெட்டு